என்னோடய ஸ்கூல் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல்ல வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன் காலேஜுலேயும் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பேன் ஸ்கூல்ல நான் வந்து நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸு நிறைய எனக்கு கேங்கு நல்லா படிப்போம்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப நாங்கள் ஜாலியாக இருப்போம் நிறையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் காலேஜ்ல ஸ்கூல்ல வந்து நிறையா படிக்காமல்படிக்காமல் ஏமாற்றுவேன் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ரெண்டு லைஃப்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க நிறையா டூர் போவோம் அவுட்டிங் போவோம் காலேஜ் படிக்கும்போது எனக்கு நிறையா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாஸ்டல்ல தான் நான் தங்கி படித்தேன் ஹாஸ்டல்ல எனக்கு நிறையா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கள் காலேஜில் அதே மாரே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கள் அதே நான் வந்து டான்ஸுக்கு கூட காலேஜ்ல நிறைய டான்ஸ்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் குறையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃபும் எனக்கு ஒரே மாதிரி தான் போச்சு என்ன அங்கே யூனிஃபார்ம் போடுவோம் இங்கே யூனிஃபார்ம் இல்லை அங்கே ரெண்டு ஜடை க் போடுவோம் இங்கே நிறையா ஹேர் ஸ்டைல்ஸ் பின்னலாம் அங்கே அவ்வளோவா மேக்அப் பண்ண மாட்டோம் இங்கே மேக்அப் நல்லா பண்ணிட்டு போகலாம் டிரெஸ் கோடும் நிறையா நமக்கு ரிப்ரலாக விடுவாங்க காலேஜ்ல ஸ்கூல்ல அது இல்லை மற்றபடி நான் ரொம்பவே ஹேப்பியாக இருந்தேன் இந்த ரெண்டு லைஃப்லையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என்னோடய ஸ்கூல் லைஃபையும் காலேஜ் லைஃபையும்